அதாவது கிராமத்து தொழிலில் எங்கள் கிராமத்தில் வந்துட்டு கோழிப்பண்ணை கோழி கோழி வளர்க்குறது கோழி வளர்க்குறது கோழிப்பண்ணை தொடங்கி இருக்காங்க ஒரு கோழிப்பண்ணை தொடங்குறதுக்கு லேண்டு வந்து ஒன்னே ஒரு ஏக்கர் வேணும் அந்த ஒரு ஏக்கரில் நீட்டாக அதை கொட்டாகை போட அது அது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கே செலவு ஆகுது அதுக்கும் அவங்க லோன் த லோன் தராங்க அவங்க கோழிப்பண்ணையிலேயே அதுதான் அந்த கொட்டாகை கட்டின பிறகு ஒரு அமௌண்ட் தருவாங்க அஞ்சு லட்சமோ நாலு லட்சமோ இடம் தராங்க அந்த கோழிக்காரவங்க அந்த கோழி அந்த குஞ்சு குஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அவங்க கொடுத்தட்றாங்க அதை வச்சு அவங்க கோழிப்பண்ணை சிறப்பாக மூணு மாசத்திலே வேலை முடிஞ்சிடும் அதுதான் மூணு மாசன்றதில் அறுபது நாளிலே வேலை முடியுது இப்போது உதாரணத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கோழி இறக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா விற்கிற அளவுக்கு அந்த மதிப்பீடு இது ஆகுது அந்த கோழி சாணியை வித்துடலாம் அது எல்லாமே அது எல்லாமே அதில் எதுவும் வேஸ்ட்டு பொருள் கிடையாது எங்கள் கிராமத்தில் நிறைய வந்து இந்த கோழி வளர்க்கறது தான் கோழின்னால் அந்த இந்த கோழி கறி கோழி கறி வெட்டுவாங்க இல்லையா அந்த கோழி அந்த கோழி தான் நாட்டு கோழி எல்லாம் இல்லை நாட்டு கோழி எல்லாம் வந்து வீட்டுக்கிட்டே வளர்க்குறது அது கணக்கு இது இது தொழிலாக வந்து பாதிப்பேர் பாதிப்பேர் செய்யிறாங்க இந்த நம்ம கோழியை அதுதான் கறி கோழியை வளர்க்கறது அது அது நல்ல வவுசூல் எல்லோரையுமே ஏன்ப்பா நீ ஏன் ஏன்ப்பா இந்த கோழி கோழியை வளரேம்ப்பா நீ ஏன்ப்பா ரோட்டு மேலே நிலம் இருக்குது அதாவது வண்டி வசதி மட்டும் வேணும் ரோட்டு மேலே நிலம் இருக்கணும் வச்சிக்கோயேன் ரோட்டு மேலே நிலம் இருந்தால் தான் வண்டி வசதி கோழி ஏற்றின்னு போகிற மாதிரி வசதி இருக்கணும் தீவனம் கொண்டாந்து போட வசதி இருக்கணும் அதுக்காக தான் அந்த ரோட்டு மேலே சொத்து வச்சு இருக்கிறவன்லாம் ஏன்ப்பா விவசாயத்தில் ஒன்றும் லாபம் இல்லையப்பா ஏன்ப்பா நீ கோழிப்பண்ணை போடுப்பா பண்ணை போடுப்பா அப்படின்ற அளவுக்கு மதிப்பு வந்து கோழிப்பண்ணையில் இருக்குது தொழிலில் இருக்குதுப்பா இதுதான் எங்கள் கிராமத்தில் வளர்கிற கறி கோழி பண்ணை நாங்கள் கறி கோழி வளர்க்குற திட்டம் ம் சரி